நாங்கள் கார் இதுபோல் டிரைவர்க்கிட்ட தான் நாங்கள் சரி நாங்கள் கோவிலுக்கு போணும் ஒரு அர்ஜெண்ட்டா போகணுன்றதால காரு புக் பண்ணி இதுபோல் டிரைவர்க்கிட்ட ஏங்க சரி இந்த வழி டக்குனு போனால் நம்ம கோவிலுக்கு போயிடலாமா அவசரம் அப்படின்றதால புக் பண்ணி நாங்கள் போனோம் போய்ருந்த சொல்ல ஸ்டாஃபிக் ஜாமாக ஆகிப்போச்சு ஏங்க இது ட்ராஃபிக் ஜாம் ஆகிப்போச்சு வேறு இடம் எங்கேனா போக முடியுமா வேறு எதுனா வழி இருக்கான்னோம் இல்லைங்க போக முடியாது அப்படின்னு அப்படியா அது போக முடியலன்னா சொல்லுங்கள் வேறு எதுனா கார் கூட ஒரு புக் பண்ணிக்கூட எங்கேனா போகிற வழி அப்படியே எங்களை கொஞ்சம் அவசரமாக நாங்கள் போய் பார்த்தே ஆகணும் ஏன்னா இந்த டைம் போனால் தான் கோவில் சாத்திடுவாங்க இல்லைனா பார்க்க முடியாது இந்த டைமிங்குக்கு நாங்கள் போகணும் ஏன்னா அவசரம்ன்றதுக்கு தான் நாங்கள் உங்களை புக் பண்ணோம் நீங்கள் உங்களுக்கு தெரியாதா இந்த வழி தான் இது ட்ராஃபிக் ஜாம் ஆகுன்னு தெரிஞ்சால் நீங்கள் வேறு வழியிலேயாது போய்ருக்கலாம்ல நீங்கள் அந்த வழியை விட்டு இந்த வழியிலேயே வந்துட்டு எங்களுக்கு டைம் ஆகுது நீங்கள் எங்களால் முடியாது முடியாதுங்கன்னா வேறு புக் பண்ணி எங்களுக்கு கொடுங்கள் எங்களுக்கு தேவையானதை நாங்கள் போய் பார்க்கணும் புக் பண்ணிக் கொடுங்க சரி அப்படியா சரி எதுனா புக் பண்ணி நாங்கள் அரேஞ்சு பண்ணுறோம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் சரி போய் பாருங்கள் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணாங்க நாங்கள் போய்ட்டு பார்த்துட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை